இப்போ வந்து கிராமப்புறம் பெண்களுக்கு வந்துட்டு ஏர் உழவுனு ஒரு திட்டம் இருக்குது அந்த திட்டத்தில் வந்து கற்பூரம் தயாரிக்கிறது வத்தி தயாரிக்கிறது சோப்பு தயாரித்தல் சோப்பு பவுடர் தயாரித்தல் துணி தயாரித்தல் கூடை தயாரித்தல் கூடை பின்னுதல் மண்பாண்டம் தயாரித்தல் அந்த மாதிரி நிறையா பொருட்கள் தயாரித்தல் ஒரு திட்டம் இருக்குது அந்த திட்டத்தில் வந்துட்டு இந்த பெண்கள் இப்போ படிக்காத பெண்களும் சரி படித்த பெண்களும் சரி படிக்காத பெண்களுக்கான திட்டம் ஒரு இருபது இருக்குனால் படித்த பெண்களுக்கான திட்டமும் ஒரு இருபது இருக்குது அப்போ வந்து படித்த பெண்களுக்கான திட்டத்தை வந்து படித்த பெண்களும் செய்து கொள்ளலாம் படிக்காத பெண்கள் இருக்கங்கனால் அந்த படிக்காத பெண்கள் வந்து அந்த திட்டத்தை அவங்க செஞ்சுக்கொள்ளலாம் அப்படி செய்யும்போது அவங்களுக்கான சம்பளமும் கூடுது அவங்களுக்கான ஒரு நல்ல வாய்ப்பும் கிட்டுது அப்போ என்ன செய்வாங்க படிக்காத பெண்களும் சரி அந்த வேலையை செய்யும்போது அவங்களுக்கு ஒரு மனதிருப்தியாகருக்கும் ஏன்னா அந்த வேலை வாய்ப்பை அவங்க கொடுக்குறதால அவங்க வந்து சமூக சமூக வலைத்தளங்களில் வந்துட்டு நல்ல ஃபேமஸ் ஆகிறாங்க அப்படி எப்படி ஃபேமஸ் ஆகுறோ ஒரு நாள் இன்கிரிமெண்ட் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு நாள் இன்கம் ஒரு நாள் வருமானம் வந்துட்டு அவங்களுக்கு படிக்காத பெண்களுக்கும் படித்த பெண்களுக்கும் ஏற்ற ஒரு இன்கம் வரும்போது அவங்க வந்துட்டு என்ன செய்கிறாங்க வெளி தளங்களுக்கு வந்துட்டு அதைப் பற்றி சொல்கிறாங்க அப்போ படித்த பெண்களுக்கும் படிக்காத பெண்களுக்கும் ஒரு கிராமப்புறங்களில் நல்ல ஒரு பயிற்சியும் வாய்ப்பும் வந்து ஏர் உழவன் என்ற திட்டம் வந்துட்டு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது